இருக்கிற மாவட்டங்கள்லேயே சேலம் மாவட்டம் அப்படின் பார்த்தோம்ன்னா ஒரு சிறப்பான அம்சம்தான் ஏன்னால் சேலம் மாவட்டம் இருக்கிற இடம் அப்படி இதில் இருக்கிற முக்கியமான மொழி பழக்க வழக்கங்கள் நடைமுறைகள் இதெல்லாம் பல மத நடைமுறைகளில் மக்களெலாம் எப்படி ஈடுபடுறாங்க அப்படி பார்த்தோம்ன்னா வெளிநாட்டவர்களே வந்து இங்கே பார்க்குற அளவுக்கு இங்கே நிறையா இருக்குது கோவிகளெலாம் நிறையா இருக்குது இங்கே நிறைய முக்கியமான டேமெலாம் இருக்குது கொங்கு நாடு அப்புடின்னு ஒரு கு துடிப்பான ஒரு கலாச்சாரமே சேலத்தில் இருந்ததுதான் இது இந்த சேலம் இருக்கிற அந்த ஏரியான்னு பார்த்தோம்ன்னா தமிழ்நாட்டுல ரொம்பவும் சிறப்பான ஒன்று நிறையா மலைகளெலாம் இருக்குது நீர் தேக்கங்களெலாம் இருக்குது நம்ம மேட்டூரில் பார்த்தோம்ன்னா மிகப்பெரிய அணை ஒன்று இருக்குது ஸோ சுற்றுலா பயணிகளெலாம் வந்து பார்க்குற அளவுக்கு அந்த அணைகள் இருக்குதுன்னா அது எந்த அளவுக்கு சேலம் மாவட்டம் ஒரு மிகப்பெரிய ஒ ஒன்றா இருக்குது அப்புறம் எஃகு ஆலை இருக்குது ஒரு மிகப்பெரிய இரும்பு எஃகு ஆலை இருக்குது நிறைய சேலத்தை சுற்றி நிறையா மலைகளெலாம் இருக்கிறனால கனிமங்களெலாம் நிறையா கிடைக்கும் சேலத்தில் விவசாயமுமே ரொம்பவும் அதிகமாகதான் இருக்குது அப்போது கனிம வளங்கள் கிடைக்கிது அப்படின்னா நிறையா தொழிற்சாலை ஏற்படுத்துவாங்க அந்த தொழிற்சாலைல வேலை செய்கிறதுக்கு நிறையா வேறு ஒரு இடத்துலருந்து மக்கள் இங்கே வருவாங்க அப்படி வரும்போது சேலம் மாவட்டத்துடைய கலாச்சாரத்தையும் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க மரபுகள் தெரிஞ்சுக்குவாங்க அவர்களுடைய கலாச்சாரம் மரபை நாம் தெரிஞ்சுக்குவோம் சேலம்னாலே ரொம்பவும் மக்களால் பரவலாக பேசப்படக்கூடிய ஒன்று அப்புடின்னு சேலம்னாலே மாம்பழம் சேலத்துடைய மாம்பழத்துக்கு வந்து எல்லாேருமே அடிமையாக இருப்பாங்க அப்புறம் மரவள்ளி கெழங்கு குச்சி கெழங்குன்னு சொல்லுவாங்க அது சேலத்தில் ரொம்பவும் மக்களால் விரும்பி சாப்பிடபடக்கூடிய ஒரு உணவு வகை மரவள்ளி கெழங்குலருந்துதான் நிறையா நொறுக்கு தீனிகளெலாம் வந்து செய்வாங்க இதில் புற்று நோயை குணப்படுத்துகிற அளவுக்குன்னு மருத்துவ விஷயங்கெளாம் கூட இந்த மரவள்ளிக் கிழங்குல இருக்குது அதனால எல்லாேரும் போட்டி போட்டு வாங்குவாங்க ஏற்காட்டில் வந்து பார்த்தோம்ன்னா சேலத்தில் முக்கியமான ஒரு பகுதின்னு பார்த்தோம்ன்னா ஏற்காடு அங்கே காஃபி எல்லாேருக்கும் பிடிக்கும் காஃபி அப்புடின்னாலே அது ஏற்காடு காஃபி அந்தமாதிரி நம்முடைய பழக்க வழக்கங்கள்லாம் எல்லாம் தாண்டி இப்போ இருக்குது சந்தன மரம் கூட சேலம் ஏற்காட்டில் நிறைய சந்தனம் மரம் வள வளர்த்துட்ருக்காங்க ஆடு மாடு வளர்க்குறதுல சேலத்தில் இருக்கிறவங்களுக்கு ஈடுபாடு எதுவுமே இல்லை முக்கியமாக சேலத்தில் பால்பண்ணை அதிகமாக மக்களிருக் மக்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய பொருட்கள் பால் பண்ணை பால் சம்பந்தபட்ட பொருட்கள்லாம் அங்கே செய்வாங்க நிறைய குடிசை தொழில்லாம் இங்கே இருக்குது தேங்காய் நாரில் கற்றாலையில பருத்தியில் சணலில் அதெலாம் நிறைய கயிறுகளெலாம் செஞ்சு கட்டில் செய்வாங்க பொம்மை செய்வாங்க கால் மிதியடிகளெலாம் செய்வாங்க அந்தமாதிரி குடிசை தொழில்கள்லாம் நிறையா இருக்குது முக்கியமாக வந்து வெள்ளி வேலை இந்த வெள்ளி வேலையை பார்க்கும்போது நம்முடைய பழக்க வழக்கங்கள் இன்னுமும் அதிகமாக இருக்குது திரைப்படங்களெலாம் பார்க்குறதுக்கு நிறையா திரை சாலைகள் எல்லாம் இருக்குது நிறைய கோயிலுகளிருக்கு கோட்டைகளிருக்கு சேலத்தில் நிறையா சுற்றி கோட்டைகளெலாம் இருக்குது அதனாலதான் நிலநடுக்கமெலாம் அவ்வளோ சீக்கிரமாக வராது நிறையா பேர் வந்து சுற்றி பார்க்குறதுக்கு சுற்றுலா நிலையங்கள் கூட இங்கே நிறையா இருக்குது சேலம் மாவட்டத்துடைய வெப்பநிலை பார்த்தோம்ன்னா கரெக்டாக இருக்கிறனால மக்களெலாம் அதிகமாக வந்து இங்கே வந்து குடியிருப்பு செஞ்சுட்ருக்காங்க சேலம் மாவட்டத்தில் பல விதமான மதத்தை பின்பற்றவங்கள் இருக்காங்க பல விதமான மக்களிருகாங்க பல விதமான உணவு பழக்க வழக்கங்கள்லாம் இருக்குது இந்தமாதிரி கலாச்சாரத்தெல்லாம் வந்து வெளிநாட்டுக்காரங்கள் இது பார்க்குறதுக்காகவே இங்கே வர்றாங்க அப்படி பார்க்கும்போது நம்ம கலாச்சாரத்தை அவங்ககிட்டே சொல்லலாம் எங்கே இங்கே ரொம்பவும் அதிகமாக சுற்றுலா பயணிகள் வர்றாங்க எதுக்காகன்னால் ஏற்காடு சந்தன மரம் வெள்ளி வேலை கோட்டை மலைகள் மாம்பழம் நல்ல உணவு வகைகள் இது எல்லாமே இருக்குது அது மட்டும் இல்லாமல் மூதாதையர்கள் வழிபாடுமே இங்கே நிறையா செஞ்சுட்ருக்காங்க நிறையா முஸ்லீம்ங்களெலாம் இங்கே இருக்காங்க காது குத்தும்போது போடக்கூடிய உணவுகள் அதில் இருக்க சந்தோஷம் முஸ்லீம்ங்களும் சேலம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ங்கள் மற்ற மதத்தை சேர்ந்த மக்கள் எல்லாமே ஒன்றுக்குள்ள ஒன்றா சேர்ந்து இருக்கிறது ஒரு ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் மக்களெல்லாம் ரொம்பவும் சந்தோஷமாக வாழ்றாங்க அப்படின் பார்த்தோம்ன்னா அது சேலம் மாவட்டத்தில்தான் இருக்கும் ஸோ மக்களுடைய மொழி மதம் பழக்க வழக்கங்கள் நடைமுறைகள் இது எல்லாமே சேலம் மாவ மாவட்டத்துடைய முக்கியமான ஒரு சிறப்பு அம்சமாகவே வந்து கருதப்படுது